பஸ் வசதி போக்குவரத்து வந்துங்க நம்ம போறோன்னு சொன்னா அந்த டைமுக்கு ஒரு ஒரு பஸ்ஸு ஒரு நாளைக்கு மூணு பஸ்ஸு வருதுன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பஸ் வரதில்லை முடிஞ்சா ரெண்டுமே வரதில்லை சும்மாதான யார் கு போறாங்கன்னு சொல்லி நிறுத்திடுறாங்க எதோ ஒரு பஸ்ஸு வருது அப்புறோம் அங்கே ஒரு பஸ்ஸில் ஏறும்போது கூட்ட நெரிசல் ஆகுது ஸ்டெப்பில் நிற்கிறோம் ரொம்ப கூட்டம் இல்லைனா நாங்கள் அப்படியே இருந்தாலும் சரி அடுத்த பஸ்ஸில் ஏறுனும்னா அந்த பஸ் வரதில்லை இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்குது அப்புறோம் கொஞ்சம் அதை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணி செக் பண்ணி மழை பேஞ்சா நிற்கிறத்துக் கூட சைட்டில் உட்காந்தாலும் ஒழுகுது மேலே நின்றாலும் உள்ளே நின்றாலும் ஒழுகுது சைட்டில் உட்காரவே முடியிறதில்லை மழை பேஞ்சாலே எல்லாம் எந்துருச்சிதான் நின்றுக்குறோம் இல்லை நனஞ்சே போயிடுறோம் அந்த அளவுக்குதாங்க பஸ்ஸு இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணித்தான் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கவர்மெண்ட் பார்த்து இருக்கணும் அப்புறோம் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றா நம்ம ஸ்டாப்பில் நிற்கிற நிற்கிறோன் சொன்னால் ஆனால் நிறுத்துறதில்லை கொஞ்சம் தூரம் போய் நிறுத்துறாங்க அப்புறோம் நம்ம அது ஓடி போய்தான் நம்ம ஏற முடியிது ஆனால் வயசானவங்க எப்படி ஏறுவாங்க ஒரு கால் வலியே இருக்கு கொஞ்சம் நொண்டியாகவே இருக்காங்க கொஞ்சம் இதாகவும் ஊனமுற்றவங்களே இருக்காங்க அவங்களே எப்படி போய் ஏறுவாங்க அந்த ஸ்டாப்பில் நிறுத்தி தானே ஆக ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் ஒவ்வொருத்தர் கரெக்டாக கையே நீட்லனாலும் நிறுத்துறாங்க ஒவ்வொருத்தர் அப்படி இல்லை நம்ம நிற்கிறோன் சொன்னால் கை காமிக்கிலைனா சல்லுன்னு சடாருன்னு போயிடுறாங்க போயிவிட்டு திட்டுறாங்க பஸ்ஸில் நிற்கிறாங்க இவங்க வந்து கை நீட்றதில்லை நம்ம எதுக்கு நிறுத்துறது கை இருக்குல்ல ஏன் நீட்டாம நீங்கள் இப்படியெல்லாம் போகறீங்க அப்படியெல்லாம் சத்தம் போடுறாங்க அந்த மாதிரியலாம் நாம்ம ஒரு கேள்விக்குறியாக்கி ஆளாயிட்டுருக்கோம் அதை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணா நல்லா இருக்கும்